தம்பி இது நம்ம மில்லுக்கு எதாது புதுசாக எதாது ஆர்ட்ருலாம் எதாது வந்திருக்கா

ஓகே ஓகே பரவாயில்ல ஓக் ஓகே ஓகே சூப்பர் அதுக்கப்புறம் மிஷின்ஸ்ல எதாது ப்ராப்ளம் இருக்கா ஓகே ஓகே அது மாதிரி ஹீட்டு அதிகமாக ஆச்சு அப்படின்னா மிஷின்ஸ் ஏன்னா வெயில் காலங்கிறதுனால மிஷின்ஸை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வையுங்க இல்லை அப்படின்னா எதாது நூல்ஸ்லாம் சிக்கி இருக்கான்னு பாருங்கள் ஜாமாயிருந்தாக் கூட உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும் ஸோ அப்படிங்கறப்ப நீங்கள் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் ப்ராப்பராக எந்தெந்த எங்கேயா நூல்லாம் சிக்கி இருந்ததுனால் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும் ஆ

ஓகே அதுதான் இந்த வெயில் காலங்கிறதுனால தான் அது மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ட கொஞ்சம் மிஷின் கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி எகைன் அந்த கூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எல்லாம் அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னால் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு திருப்பி வராது ஏன்னா வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் நம்ம தான் பார்த்து மெயின்டெயின் பண்ணிக்கணும் மிஷினை ஸோ அது மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கனாலே போதும் வா சரி வெளியிலிருந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வந்தாலுமே அவங்க கிட்ட பார்த்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுமோ பார்த்து பேசுங்கள் இது ஆர்ட்ரு வந்தாலும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே அது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்கள்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா ஒர்க் பண்ணுறாங்களா

ஓகே ஓகே நீங்கள் அப்பப்போ கரெக்டாக ஆ ம் ஓகே நம்ம பண்ணிக்கலாம் இப்போது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிட சொல்லு கொஞ்சம் மிஷின் ஆஃப் பண்ணுற டைம்ல அவங்க ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள் மற்ற டைம்ல பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணுறப்ப ஒர்க் எடுத்துக்க சொல்லுங்கள் ஸோ அந்த ஹீட்டாகிற டைம் மட்டும் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆ வே வேற ஏதாச்சி டவுட் இருக்கா ம்

ம் ம் அது ப்ராப்பராக அது வந்துட்டு அதுதான் அந்த இதிலருந்து ப்ராப்பராக போகாது அது எதாது ஃபோல்ட் ஆயிருக்கான்னு பாக்க பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம ஃபோல்ட் ஆயிருக்க இடத்துல எடுத்து விட்டு கரெக்டாக வச்சிட்டு தான் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணும் ஸோ அப்படிங்கறப்ப இதெல்லாம் கரெக்டாக பண் ப்ராப்பராக எங்கேயா ஜாமாயிருக்கா இல்லை எதாது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு டைம் க்ராஸ்செக் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணும் க்ராஸ் செக் பண் ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ ஆ ஓகே ம் ம் ஓகே இது மட்டும் ஆ ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஓகே இது மட்டும் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிட்டாலே உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனைலாம் வராது சரி ஓகே தம்பி ம்